அகிலேஷ் என்னோடய பக்கத்து வீட்டுக்காரர் சூர்யா என்னோடய எதித்த வீட்டுக்காரர் ரூபன் குமார் என்னுடைய வீட்டு பின்னாடி சைடில் இருக்கிறாரு சதீஷ்குமார் என்னோடய அடுத்த தெருக்காரர் அசார் என்னோடய பக்கத்து ஸ்ட்ரீட் காரர்